ஆக்சுவலா பார்த்தீங்கனா எனக்கு பயிற்சினா எனக்கு வரையுறதுனா ரொம்ப பிடிக்கும் அது எப்படினா ஸ்கூலில் இருந்தே சின்ன வயசுலேருந்தே சும்மா ஏதாவது ஒன்று கிறுக்கிட்டே இருப்பேன் ஸ்கூல் படிக்கும் போது சிக்ஸ்த்துன்னு போகும் போது தான் ட்ராயிங்னு ஒரு கிளாஸ் வந்துச்சு அப்போது வந்து மேம்லாம் வரைஞ்சு போடுவாங்க அதுக்கப்புறம் நம்மளும் இது மாரி ட்ராயிங்லாம் வரைஞ்சால் எப்படி இருக்கும் நல்லா இருக்கும்ல அப்படினு சொல்லும் போதே நானும் எதுனா ஒன்று நேச்சர் வரைவேன் எதுனா விலங்குகளோ இல்லை பொருளோ எதுனா பார்த்தனா எனக்கு அப்படியே வரையணும் போலேயே இருக்கும் அப்புறம் என்ன பண்ணேன் சரி நம்ம கிளாஸ் போயிட்டு இது மாதிரி எதுனா வரையலாம் அப்படின்னும் போது நான் கிளாஸ்லாம் போயிட்டு வரைவேன் அப்போ வந்து ட்ரைனிங்லாம் போனேன் கொஞ்சம் நாள் போனேன் அதுக்கப்புறம் நானு அப்புறம் ஸ்டெடி அதிகமாக இருந்ததுனால் நான் வந்துட்டேன் இப்போ டென்த்துலாம் வந்தவொடனே நானு அப்புறம் ஆனால் வரையுறதை விடல அப்போயும் நான் என் கிளாஸில் பார்த்தீங்கனா நான் மன்னும் எல்லாருக்கும் அந்த இது சையின்ஸ்க்கு வரைய சொல்லுவாங்கள் அப்போ நான் மட்டும் வரைய எல்லாரும் எல்லாரும் என்கிட்ட தான் கொடுப்பாங்க அப்போல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சொல்லுவாங்கள் நீ ஏன் ஒரு ஓவியனா போகக்கூடாதா அந்தமாதிரிலாம் வரைஞ்சால் நல்லா இருக்கும்ல நீ போக அப்படினுலாம் சொல்லுவாங்கள் எனக்கும் வரையுறதுனா ரொம்ப பிடிக்கும் ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஆசை இருக்குது அப்புறம் என்னுடைய இது மாறிடுச்சு சரி அப்படினா ஜாப்பு அப்படின்ட்டு போகிற மாதிரி ஆகிடுச்சி ஆனால் வரையுறதுனா ரொம்ப பிடிக்கும் ஓவியம்னா ரொம்ப புடிக்கும் அதனால ஓவியக் கண்காட்சி இதெல்லாம் எங்கேயுமே விட மாட்டேன் கண்டிப்பாக போவேன் எல்லாம் பார்ப்பேன்